அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு